நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னனால் யாரையும் அவங்க அவுட்டர் எக்ஸ்பீ அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு அவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதுதான் நான் டென்த் படிக்கும் போது என் கூட ஒரு பொண்ணு படிச்சாள் அவள் வந்து ரொம்பவே டல் ஸ்டூடென்டாருந்தாள் நான்தான் அவளுக்கு லீடராக இருந்தேன் அப்படி இருக்கும் போது எல்லா எல்லா ஸ்டாஃப்ஸும் சொன்னாங்க அவள் ஃபெயிலாகிடுவா படிக்க மாட்டாள் அவ்வளதான் அவள் இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அவள் ஆனால் அவள் டிராயிங்கெலாம் சூப்பராக பண்ணுவாள் நான் பிராக்டிகல் எக்ஸாமுக்கு எனக்கு பிரெய்ன் வந்துச்சு அந்த பிரெய்ன் டிரா பண்றத்துக்கு எனக்கு பிரெய்ன் டிரா பண்ண அவள்தான் சொல்லிக் கொடுத்தா அவள் சொல்லிக் கொடுத்ததுனால தான் நான் பிரெய்ன் அவ்வளோ அழகாக டிரா பண்ணேன் அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு ஃபெயிலாகிடுவா மேக்ஸில் அவ்வளோதான் அவள் பாஸ் ஆக மாட்டாள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவள் வந்து பப்ளிக் எக்ஸாம் கிட்ட கிட்ட படித்தாளா இல்லையான்னு தெரியல எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அவள் படிக்கவே மாட்டாள் அப்படி ஒரு டல் ஸ்டூடென்ட்டாக இருந்தவள் எக்ஸாமில் வந்து நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாள் அவள் ஃபெயிலாயிடுவான்னு சொன்னவள் த்ரி ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்து பாஸ் பண்ணாள் அப்புறம் ஷி இஸ் கிரேட் ரொம்ப கிரேட் அவள் டிராயிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாள் ஆனால் அவள் டிரா பண்றான்றதை யாருமே மதிக்கலை படிக்க மாட்டாள் படிக்க மாட்டாள்னுதான் அவளை ரொம்பவே தப்பாக பேசினாங்க ரொம்ப அவளை ஹேர்ட் பண்ணிட்டிருந்தாங்க அவள் டிராயிங்கை யாரும் மதித்து எக்ஸ் அக்சப்ட் பண்ணி அவளை ஒரு நல்ல டிக்னிட்டி அவளுக்கு கிடைக்கல படிக்கமாட்டாளென்றது மட்டுந்தான் அவளோடய குறையா இருந்ததுன்னு பார்த்தாங்க பட் அவள் அவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ண உடனே எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ஸ்கூலில் அவளுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணி அதுக்கு அப்புறம்தான் அவளை ஒரு ஸ்டூடென்ட்டாகவே மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் தெரிஞ்சது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு யாரையும் அவங்க அவங்க படிக்கலை அவங்க இது அவங்க எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்கனு யாரையும் குறைச்சி பேசக்கூடாது இது அது ரொம்ப தப்பு